எங்கள் பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க எங்கள் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போனோன்னே நல்லா பராமரிச்சாங்க அடிக்கடி மாட்டுக்கு வந்து தடுப்பூசி எல்லாம் போட்றாங்க ஆனால் என்ன கொஞ்சம் தூரமாக இருக்கு ஆனால் நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் காசு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அப்பறம் டேப்லெட் எடுத்துகிட்டோம்னா செரிக்காத டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அம்பதுரூபா அந்தமாதிரி கேட்பாங்க ஒரு டேப்லெட்டுக்கே அப்புறம் மாடுலாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் அவங்கள்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைனுட்டு போனால் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆடு மாடு கோழி எல்லாமே அப்புறம் கோழ் ஆட்டுக்குட்டி அரிசியாக சாப்பிடுட்டு உடம்பு சரியில்லைன்ற போது அவர் கிட்டே போகும்போது அவர் நல்லபடியாக உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அதனால் ஆட்டுக்குட்டி இப்போ நல்லா இருக்கு